ஹலோ ஆ மேடம் நான் தமிழ்பிரியனோட அப்பா பேசுகிறன் அவனுக்கு ஒரு நாள் லீவு வேணும் மேடம் நாளைக்கு எமர்ஜென்சி லீவு ஒன்று ஒருநாள் வேணும் கொடுக்குலாங்களா புரியுது மேடம் ஒரு நாள் அர்ஜென்ட் லீவு அதனால் அவங்க ஊருக்கு போகணும் அதனால தான் மேடம் என்ன மேடம் இல்லை அவங்க தாத்தாக்கு உடம்பு சரி இல்லை அவங்க போய் ஆஸ்பெட்டலில் இருக்காங்க போய் பார்க்க போகணும் ஃபேம்லியாக போகிறோம் ஆன் அதனால தான் மேடம் இல்லை நாங்கள் காலையில கார் புக் பண்ணிவிட்டோம் காலையில போனோம்ன்னா நாங்கள் ஈவினிங் தான் வருவோம் அதனால தான் லேட்டாயிடும் அதனால தான் போகணும் மேடம் இல்லை மேடம் நான் சிங்கிள் வீடு தான் தனி வீட்டிலதான் இருக்கோம் அவன் இருக்கமாட்டான் பையன் அதுதான் பிரச்சனை மேடம் அவங்க தாத்தா வேறு பார்க்குணுன்னு சொல்லுறாங்க பையனை அதுக்கு தான் மேடம் ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணி கொடுங்களேன் ஆ பக்கத்தில் இருக்காங்க அதனால் பார்க்குணுங்குறாங்க ரொம்ப ஆசையாக அதுக்கு தான் போகணும் சரி மேடம் சரி மேடம் ஆ ஆ சரி மேடம் எதாச்சும் லீவு லெட்ருமாதிரி கொடுக்குனுமா இல்லை உங்கள் மேடத்தை நேராக வந்து பார்க்கணுமா சரி மேடம் ஆ ஆ ஆ சரி சரி மேடம் அவன் டியூஷன் போயிட்டுருக்கான் நான் இது பண்ணுறன் மேடம் ஆ சரி மேடம் சரி சரி ஓகே மேடம் சரி ஓகே ஓகே ஓகே மேடம் இங்கேயே லீவ் போடுறதுல்லை அவங்க கூப்பிட்றதுனாலதான் கொஞ்சம் கம்பல் பண்ணி இது பண்ணுறாங்க அதனால தான் மேடம் ஆ சரி மேடம் ஆ படிச்சிட்டுருக்கான் மேடம் இன்னிக்கு கூட டியூஷன் போயிருக்காபில அதனால ஆ படிச்சிட்ராபில அவன் லீவு போட இன்ட்ரெஸ்ட் இல்லைதான் நாங்கள் கம்பல்சரி அழைச்சிட்டு போகிறோம் அதுக்காகதான் ஆன் சரி மேடம் ஆ ஆ சரி மேடம் ஆ ஆ சரி ஓகே ஓகே மேடம் கண்டிப்பாக அடிக்கிறேன் மேடம் ஓகே ஓகே தேங்க் யூ மேடம்